ஆ வாங்கம்மா எல்லா பழமுமே இருக்குது ஆப்பிளு ஆரெஞ்சி சாத்துக்குடி எல்லா பழமுமே திரா திராட்சை எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஆப்பிள் ஒரு கிலோ வந்து சாதாரண ஆப்பிள் வந்து நூறுரூபா மாவு ஆப்பிள் வந்து நூற்றி இருபதுருபா ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னால் மாவு ஆப்பிள்ன்னா இரநூத்தி நாற்பதுருவா வரும் உங்களுக்கு ஆ நீங்கள் வாங்குங்கள் எவ்வளோ வாங்க போறீங்க சொல்லுங்கள் கொறைச்சிக் கொடுப்போம் ஆரெஞ்சி ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா விற்கிது கருப்பு திராட்சை ஒரு கிலோ நூறுரூபாம்மா ஆ சரிங்க ஆ எல்லாம் சேர்த்து ஒரு ஐந்நூறுரூபா கொடுங்கம்மா கம்மி பண்ணி தான் சொல்கிறேன் நானே ஏற்கனவே உங்களுக்கு ஐந்நூற்றி தொண்ணூறுரூபா வருது அதில் கம்மி பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ரேட்டெலாம் வந்து முகூர்த்த தேதியாக இருக்கறதனால அதிகமாதானேயிருக்குது நான் உங்களுக்கு அதுலேயும் வந்து இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன் ஆ சரிங்கம்மா வேறு ஏதாவது வேணும்மா பாருங்கள் எல்லா பழமுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சப்போட்டாவெலாம் இருக்குது சப்போட்டா வேணுமா வாழைப்பழம் வாங்கலையோ வாழைப்பழம் இருக்குது வெத்தலை பாக்கெலாம் இருக்குது என்ன வேறு ஏதாவது வேணும்ன்னா சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா வேறு ஏதாவது வேணும்ன்னாலும் சொல்லுங்கள் எல்லாமே சீப்பாக தான் இருக்குது இப்போது மற்ற பழ பழமெலாம் சீப்பாக இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா சரி இந்தாங்கள் ஆ ஓகேம்மா இந்தாங்கள் சரி வாங்க